என்னோட பகுதியில் மக்கள் பொதுவாக சந்திக்கிற பிரச்சனை என்னென்னா சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி படரக்கூடிய தொற்றுநோய்கள் இது தான் வந்து இவங்களுக்கு வருது அடிக்கடி இது எதனால வருதுன்னா மாசத் மாசு உள்ள சோ ஊர் அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா இடோம் வந்து சுகாதாரமாக இல்லாம அது வந்து ரொம்ப அன்ஹைஜீனிக்காக இருக்கிறதுனால அந்த நோய்கள்லாம் வருது அதுவும் இல்லை இது வந்து சீக்கிரம் எல்லாருத்துக்கும் பரவக்கூடியதுங்கிறதுனால ஒரு ஆளுக்கு வந்தா இன்னொரு ஆளுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வந்துருது ஸோ இது வந்து மழை காலம்ங்கிறதுனால இன்னும் நல்லா சுகாதாரமாக இருக்கணும் ஆனால் வந்து இங்கே யாருமே வந்து அந்த சுகாதாரத்தை மெயின்டெய்ன் பண்ணுறது இல்லை என்ன நம்ம வந்து குப்பை போட்டாலும் அது அப்படியே தான் இருக்கு மழை நீர் வடிக்கால்லாம் எந்துமே வந்து ஓ எதுவுமே ப்ராப்பராக இல்லை ஸோ இப்போ வந்து மக்கள்க்கு இந்த நோய் வந்து பரவிகிட்டு இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு இதனால ஊட்டச்சத்து குறைபாடும் வருது என்னென்னா வந்து ஸோ இப்போ சளி காச்சல்லாம் வரப்போ உடம்பு ஃபுல்லாக வீக்காகி டயடாயி அவங்க வந்து பாடியில இருக்க எதுவுமே என்ன சொல்லுறதுங்க பாடியே வீக்காகி ஊட்டச்சத்தும் குறைபாடும் வருது ஸோ அதனால இதுலாம் எதனால சரி செய்யப்படும்னா நம்ம வந்து சுகாதாரம் மேம்படுத்துன்னா இது வந்து நமக்கு எந்த நோயும் வராம நம்ம ஆரோக்கியமாக இருப்போம்